அக்கா நான் வந்து ஆவத்திபாளையம் ஊரில் பிறந்தேன் ஆவத்திபாளையம் ஸ்கூலில் ஆரம்ப துவக்க பள்ளியில் ஒன்னாவதில் இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சேன் அங்கே வந்து தனபாக்கியம் மிஸ்ஸு அப்படினு ஒன்னாவதில் இருந்து மூணாவது வரைக்கும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க அவங்களை ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க மனதில் ஞாபகத்தில் இருக்கவங்க அப்படினா முதல் டீச்சர்னா தனபாக்கியம் டீச்சர் தான் அவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்புறம் மனோகர் சாரு அப்படிங்குவாரில் அவரு தான் முத முதல்ல ஃபோர்த்து ஃபிஃப்த்து எல்லாம் நடத்திகிட்டு இருப்பாரு அப்புறம் அவர் வந்து மகாபாரதம் ராமாயணம் அது போன்ற இதிகாச கதைகள் எல்லாம் நிறையா சொல்லுவாரு ஒரு நாள் ஃபுல்லும் கூட அந்த கதைகள் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது இன்னும் ஏன் மனசில் அப்படியே இருக்குது அது அது தான் ராமாயணம் மகாபாரதம் கதைகளில் நான் தெரிஞ்சிக்கிட்ட முதல் சந்தர்ப்பம் அதுக்கு அப்புறம் நிறையா டிவி ஷோ நிகழ் நிகழ்ச்சி எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டிருக்க அப்போ அவர் சொன்னது தான் எனக்கு வந்து மனசில் நிற்கும் அந்த அளவுக்கு அது வந்து மனசில் எனக்கு இது வரைக்கும் நிலச்சிட்ருக்கு அப்புறம் வந்து ஆறாவதில் இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பள்ளிபாளையம் கிருஷ்ணவேணி ஸ்கூலில் தான் படிச்சேன் எல்லாமே நல்லா தான் போயிட்டிருந்ச்சு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும் அப்படிங்கறது தான் என்னோடய ஆசை நல்ல மார்க்கும் தான் வாங்கிருந்தேன் ஆனால் வீட்டில் படிக்க வைக்க முடியாத சூழ்நில அப்போ வந்து ஒரு டைலர் சம்மந்தமாக ஒரு ஆறு மாதம் க்ளாஸ் போய்டேன் அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க படிக்க முடியல அப்படிங்கறது இது வரைக்குமே எனக்கு பெரிய குறையா தான் இருக்குது அது வந்து மறக்க முடியாத நிகழ்வு அப்புறம் வந்து நான் டிகிரி பண்ணல அப்படினால என்னோடய குழந்தைங்கள ரெண்டு பேத்தையும் டிகிரி பண்ண வைக்கணும் அப்படிங்கறது என்னோடய முதல் முயற்சி முதல் ஆசையாகவும் இருக்குது இப்போ குழந்தைங்கள்லாம் நல்லா தான் படிச்சுட்ருக்காங்க இப்போ என்னென்னா நம்ம டைலர் சம்மந்தமான வொர்க் தான் பண்ணிட்டிருக்கோம் குழந்தைங்கள அந்த மாதிரி எங்களை மாதிரி கூலி வேலைகள் செய்ய வைக்காமல் அவங்களை நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் அவங்களை கொண்டு போய் விடணும் அப்படிங்கறது என்னோடய முழு ஆசையாக இருக்குது கூட பிறந்தவங்க அப்படினு பார்த்தா எனக்கு தம்பி மட்டும் தான் சிறு வயசுலே எங்கள் வீட்டில் ரெண்டு பேற்றுக்கும் சண்டையாகவே தான் இருக்கும் அது போயி தம்பி அப்படினாவே வீட்டில் இருக்க அந்த ஞாபகம் தான் இருக்குது அவனும் டென்த்து வரைக்கும் படிச்சுட்டு அவன் வொர்க் பார்த்துட்ருக்கான் பேரண்ட்ஸு அப்படினு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு தான் போய்ட்டிருக்காங்க சாயப்பட்டுற வேலை ஃபஸ்ட்டுலாம் இருந்துச்சு ஆனால் அது இப்போலாம் சாய தொழில்லாம் நிறுத்திட்டாங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வேலை தான் செஞ்சுட்ருந்தாங்க நண்பர்கள் அப்படினு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்னாவதில் இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சது எல்லாம் எங்கள் ஊரு பசங்க தான் எல்லா ஆவத்திபாளையம் அந்த ஊரில் தான் இருக்காங்கள் ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைங்கள் பசங்க எல்லாருமே இருக்காங்கள் இப்போ ஆறாவதில் இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் வந்து அரசு மகளிர் பள்ளியில் படிச்சேன் அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸுங்களாக நிறையா இருக்காங்கள் ஆனால் இப்போது மாதிரி அப்போலாம் வந்து செல்போனு ஆன்லைன் பற்றின தொடர்புலாம் இல்லை அதுனால் அந்த பள்ளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போது வந்து தொடர முடியாத சூழ்நில அவங்கலாம் வேறு வேறு ஊரில் இருக்காங்கள் தூரமான ஊரில் இருக்காங்கள் இப்போயும் அவங்களை யாரையும் பார்க்க முடியுறது இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ட்டு ஊர் ப்ரெண்ட்ஸு வந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்கள் ஆமாங்க்கா அப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கனா பத்தாவது பன்னெண்டாவது அந்த ஸ்டேஜுயில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்தோம் நல்லா ஜாலியான லைஃபாக இருந்துச்சு நல்லா ஓப்பனாக பேசிக்கிட்டோம் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் இப்போது அவங்க ஸ்கூல் லைஃப் ஓட அவங்களோடய ஃப்ரெண்ட்ஸிப்பும் முடிஞ்சு போச்சு வேறு ஏதாவதுனா நமக்கு ஓ இருபது வயசு வரைக்கும் இருக்குகிற அந்த பள்ளி வாழ்க்கை வந்து ரொம்ப நம்ம வாழ்நாளில் அதை தான் நான் சொர்க்கன்னா சொர்க்கமாக நினைக்கிறேன்